இப்போ வந்து என்டர்டைன்மெண்ட் இப்போ வந்து என்ன சொல்கிறதுன்னா தமிழ்நாட்ல வந்து ஃப்லிம் வந்து எடுக்கிறாங்க ஃப்லிம் வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் அனிமல் படம் அனிமல் படம் பார்த்துருந்திங்கன்னா அதுக் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு சொல்ல முடியாத அது ஒரு இது மானி அது வந்து அங்கங்கே நம்ம வெட்டி பார்ட் பார்ட்டாக பிரித்து வச்சு அதை ஒரு விதமாக காண்மிச்சிருப்பாங்க இதுவே இது வந்து வேறு ஒரு ஃப்லிம்மாக இருந்தால் இது இது பேர் வந்து என்ன சொல்கிறது வேறு ஒரு இதாக இருந்தால் இது வந்து தமிழ்நாட்டுல வந்து ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு விஜய் ஆக்டர் விஜய் அவங்களாம் வந்து அவங்களாம் என்ன சொல்கிறது இந்த லியோ படம் அந்த மாதிரி இப்போ டிஃப்ரெண்ட்டாக வந்த புதுப்புது படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ந என்ன ஒரு ஒரு ஒரு படத்துலேயும் ஒரு ஒரு மாதிரி ஒரு இதைக் கற்றுக்கலாம் ஓகேவா இப்போ வந்து எப்படின்னா இப்போது லியோ படத்துலலாம் இப்போ தங்கச்சியை கொல்லுறதுக்காண்டி அப்பாவை அப்பாவைக் கொல்கிறான் ஓகேவா இதுவேவும் வேறு வேறு வேறு படத்தில் எப்படின்னால் வேறு என்னப் படம் சொல்லலாம் ஆ காலா படத்தை காலா படம் பார்த்துருக்கீங்களா அவன் வீட்டில் வந்து அவங்க வீட்டில் அதாவது இல்லை எல்லாத்தேயும் எல்லா பசங்கள் பெண்டாட்டி எல்லாத்தேயும் கொன்றுடுவாங்க எல்லாத்தேயும் கொன்றுட்டனால அவர் வந்து இழந்து அப்படி இழந்துன்னு சொல்ல முடியாது ஒரு என்ன சொல்கிறது அவங்கள கொன்றதுனால அவங்கள அவங்க எதிரியை வந்து கொன்று கொன்று அவங்க பசங்களெல்லாம் அவங்க அம்மாவை எல்லாம் கொன்றதுனால அதனால் அவங்க எதிரி அவங்கள வந்து பழி வாங்குகிறாங்க அந்த மாதிரி நம்ம வேறு எப்படி சொல்கிறதுன்னா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு வந்து எப்படின்னா மாடை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து இதுக்குன்னே ரெடி பண்ணி அதுக்கு ஒரு அது ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ எப்படின்னா அதை ரெடி பண்ணி வச்சு அதாவது வந்து அதுக்கு ஒரு சாப்பாட்டில் எதோ ஒன்று கலந்துக் கொடுத்து இது உள்ள வந்து இப்படிலாம் விளையாடுறது தமிழ்நாட்ல வந்து தமிழ்நாட்ல வந்து மா மாற்ற மாற்றணும் இந்த மாதிரி இருக்குது மா மாட்டில் இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ இருக்குது எப்படின்னா இப்போ வந்து ஜல்லிக்கட்டுக்குள்ளே இறக்கும் முன்னாடி அதுக்கு சாப்பாட்டில் ஒன்றுக் கலந்துக் கொடுப்பாங்க ஏன்னால் நார்மலாக இருக்கிறதோட அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கும் ஏன் நம்ம மாடு தான் ஜெயிக்கணும் அப்படி ஒரு நினப்புல வந்து அந்த இது இறக்கி விடுவாங்க இதுவே உள்ள இருக்கிற அந்தப் பசங்கள்லாம் எப்படின்னா அதைப் பிடித்து நம்ம பரிசு வாங்கிக்கலாம் பலத்தை காண்மிச்சு நம்ம ஒரு பரிசு வாங்கிக்கலாம் அது எங்கே குத்திக் கிழிச்சாலும் அவங்களுக்கு எந்தப் பிரச்சினையும் இல்லை ஏன்னால் அவங்களுக்குத் தேவை அந்தப் பரிசு அந்தப் பணம் ஏன்னால் இப்போவே அது வீர விளையாட்டாக ஆயிடுச்சு தமிழ்நாட்டோட வீர விளையாட்டாக ஆயிடுச்சு அது எப்படின்னா ஒரு மாடை கஷ்டப்படுத்தி அதை பயமுறுத்தி அதை வாலைப் பிடித்து இழுத்து அது அது ஒரு அது ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு இன்டன்ஷனே நல்ல இன்டன்ஷனாக உள்ளே வந்திருக்கும் இவங்கப் பண்ணுறதப் பார்த்து ஒரு நல்ல இன்டன்ஷன்லேருந்து பேட் இன்டன்ஷன் ஆகி அது கோபப்பட்டு அடுத்தவன் வயிற்றை கிழிச்சி அவனைக் கொன்று இப்போ அவன் வந்து இதனால் என்னப் பயன் அப்போ வந்து அவன் என்ன எங்கே இருப்பான் இதைக் கொண்டு தான் ஆஸ்பத்திரியில் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து அவனுக்குத் தையல் போட்டு அவனுக்கு அந்த அந்த சிகிச்சைலாம் பண்ணி அவன் மறுபடியும் வருவான் சிகிச்சைக்கு பண்ண அடுத்த செகேண்டே ஜூஸ் கீஸ்லாம் குடித்துட்டு மறுபடியும் உள்ளே வந்து இறங்குவான் ஏன்னால் அவனுக்கு என்ன அவனுக்கு அது அவனுக்கு என்ன சொல்கிறது அது அவனுக்கு முக்கியமான ஒன்றா ஆகிப்போச்சு ஒரு மாடை வந்து கஷ்டப்படுத்தி அந்த விளையாட்ல விளையாண்டு அவனுக்கு அந்தப் பரிசு வாங்கறத்துக்கு வாங்காமையே இருக்கலாம் ஓகேவா இப்போ எப்படின்னா ஒரு மூவிஸில் மூவிஸில் எப்படின்னா சொல்ல முடியாத ஒரு சீன்ஸ்லாம் இருக்கும் நல்லா முக்கியமான தேவையில்லாத ஒரு சீன்ஸ்லாம் இருக்கும் முக்கியமான தேவையில்லாத சீன்ஸ்னால் அனிமல் படம் அனிமல் படத்தில் வந்து ஒன்று ரெண்டு சீன்ஸில் தான் பார்த்துருப்பாங்க ஒன்று ரெண்டு சீன்ஸில் வந்து பாதி உடம்பக் கட் பண்ணி பாதி உடம்ப வச்சு அது ஒரு ஒரு பாட்டில் வச்சு செஞ்சு அந்த மாதிரி செட்டாக போ செட்டாகப் போட்டு ஒரு பாட்டில் எடுத்து வச்சு அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருப்பாங்க இதுவே வந்து வேறு எதாவது ஒரு படமாக இருந்தால் போகிற வேறு என்ன படம் சொல்லாம் இப்போ ஒரு நல்லப் படமாக எடுத்துருந்தால் அதை என்ன சொல்ல அது ஒரு நல்ல ஒரு மூவியாக இருக்கணுன்னால் ஒரு ஒரு ஒரு மியூசிக் ஒரு நல்ல லிசனிங் ஒரு நல்ல மியூசிக் போங்க ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு கண்டெண்ட் இருக்கிற ஒரு நல்ல இதாக இருந்தால் எவ் நிறைய பேர் அதைப் பார்ப்பாங்க ஏன்னால் அது ஒரு பேட் இன்டென்ஷனாகவே இருக்காது ஒரு நல்ல இன்டென்ஷன் குட் இன்டென்ஷன் இன்டென்ஷனாக இருக்கும் அந்த குட் இன்டென்ஷன் எப்படி கொண்டு வர்றதுன்னால் அவன் எடுக்கிறப் படத்தைப் பொறுத்து தான் இருக்குது இப்போ ஒரு படத்தில் வந்து அப்பா அம்மா அப் தம்பி தங்கச்சி தம்பி அண்ணன் அக்கா இந்த மாதிரி அஞ்சு ஒரு ஆறு பேர் இருக்காங்கன்னால் இந்த ஆறு பேருமே ஒரு நல்ல நீ வந்து எனக்கு உதவிப் பண்ணு நான் உனக்கு உதவிப் பண்ணுவேன் அந்த மாதிரி என்ன இப்போ நீ நல்லா இருக்கக்கூடாது நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கக்கூடாது நீ நல்லா இருக்கணுன்னு இப்படியே ஒவ்வொருத்தனாக அடித்துக்கிட்டா இந்நேரம் யார் தான் நல்லா இருக்க முடியும் ஒருத்தனும் நல்லா இருக்க முடியாது எப்படின்னா இப்போ நான் எனக்கு நான் எங்கள் அக்காவும் இருக்கோன்னால் இப்போ நான் வந்து நல்லாருக்கு நான் வந்து எங்கள் அக்கா நல்லா இருக்கணுன்னு நினச்சேன் ஆனால் எங்கள் அக்கா வந்து நான் நல்லா இல்லைன்னு நினச்சாங்கன்னா யாருக்கு இன்டென்ஷன் எனக்கு வந்து குட் இன்டென்ஷன் வரும் அவங்களுக்கு வந்து பேட் இன்டென்ஷன் வரும் ஓகேவா இதுவேவும் வேறு வேறு மூலிமா எப்படி சொல்லான்னால் இப்போ ஒரு ஃப்ரெண்டு பொங்கல் செலிப்ரேஷன் ஃபுல்லாக பொங்கல் செலிப்ரேஷன் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னால் இப்போ ஒரு பொங்கல் செலிப்ரேஷன்னால் இப்போ வந்து நம்ம எப்போயும் போல் எழுந்து காலையில் குளித்து கிளம்பி ட்ரெஸ் போட்டு அது ஒரு இதாக இருக்கலாம் எப்படின்னா ஊரில் நம்ம ஒரு நம்ம ஊருக்குள்ளேப் போனால் அது ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் எப்படின்னா எப்படி சொல்கிறது இப்போ வந்து ஒரு நம்ம ஊருக்குள்ளே அது போனால் அது என்னன்னு சொல்கிறது நீ இவன் இவன் பையன் அப்படின்னு சொல்லி எங்களைத் தெளிவாகக் காண்மிச்சுக் கொடு இதுவேவும் அதுவே அந்த ஊருக்குள்ளே ஒரு போட்டி வச்சு நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக இப்போ ஒரு போட்டி வச்சாங்கன்னால் அது அதெல்லாம் எதுக்கு அது தேவையில்லாதது ஒன்று நாலு இப்போ வந்து அது பொங்கல் டைம் பொங்கல்னால் அந்தப் பொங்கல் அன்றைக்கி என்ன நடக்குன்னால் அது ஒரு பொங்கல் வச்சு அது அன்றைக்கி ஒரு போட்டி நடக்கும் போட்டிகள்லாம் வைப்பாங்க போட்டிகள்லாம் வச்சால் அதில் என்ன சொல்கிறது நான் தான் ஜெயிக்கணும் நீ தான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கக்கூடாது நீ தான் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பேட் இன்டென்ஷன் இருக்கும் இல்லை ஒரு குட் இன்டென்ஷன் இருக்கும் என்ன சொல்கிறது அந்த குட் இன்டென்ஷனில் என்ன இருக்குன்னால் அதில் ஒரு நல்லது தெரிஞ்சுக்கலாம் அதே பேட் இன்டென்ஷன்னால் பேட் இன்டென்ஷனில் ஓ இப்புடிலாம் இருக்குது இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு அதை ஒரு இது எடுத்துக்கலாம் அதுவே மாட்டுப்பொங்கல்னால் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி என்ன செய்வாங்க மாட்டுப்பொங்கல் அன்றைக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அது மாரி மாடு நம்ம குலதெய்வம் அதை மாடெல்லாம் கு குளிப்பாட்டி செஞ்சு ஒரு நல்ல அது ஒரு நல்ல வீட்டில் நம்ம வீட்டில் ஒன்றா எடுத்து வச்சு செஞ்சுப் பார்த்து அது ஒரு நல்ல இதாக வச்சுக்கலாம் இப்போ எப்படின்னா இன்னோன்று அதுக்கு எப்படி சொல்கிறதுன்னா இந்த இப்போ தான் அந்த ஜல்லிக்கட்டெல்லாம் இருக்கில்ல இந்த ஜல்லிக்கட்டெல்லாம் வந்து மாடை எவ்வளோ கஷ்டப்படுத்தி அதை பாடாப்படுத்துகிறாங்க இதுவே நம்ம ஒரு வீட்டில் இருக்கும்போது அது அது இஷ்டத்துக்கு ஜாலியாக இருக்கும் இப்போ ஒரு வாக்கிங் கூப்பிட்டுப் போகலாம் அது இஷ்டத்துக்குப் போகும் அது அது அது பாட்டுக்கு ரோட்டில் போனால் ரோட்டில் போகும் போன்னு சொன்னால் அது பாட்டுக்கு போகும் நில்லுன்னு சொன்னால் அது பாட்டுக்கு நிக்கும் என்ன அது ஒரு ஃப்ரீடமாக அது பாட்டுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும் இதுவே இதே மாட்டு அதுதான் அந்தப் பொங்கல் செலிப்ரேஷனப்போ அந்தப் பொங் பொங்கல் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு அந்த மாடை வச்சு நம்ம கஷ்டப்படுத்தி அந்தப் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு பண்ணாமையே இருக்கலாம் ஓகேவா இப்போ எப்படின்னா அதைக் கஷ்டப்படுத்தி பண்ணுறதுக்கு நம்ம பண்ணாமையே இருக்கலாம் அது எப்படின்னா இப்போது வந்து நீ நான்னு கஷ்டப்பட்டு அந்தப் பிரச்சினையப் பண்ணுற அந்த இதைப் பண்ணுறத்துக்கு பண்ணாமையே இருக்கலாமில்ல என்ன அதில் என்ன நீயும் அவஸ்த்தப்படுற நானும் அவஸ்த்தப்படுறேன் ஓகேவா என்ன இதுவே ரெண்டுப் பேரும் அவஸ்த்தப்படாமல் இது அந்தப் பிரச்சினைய பண்ணாமையே இருந்தால் ரெண்டு பேர்த்துக்குமே நல்லதுதா ஆ ரெண்டு பேர்த்துக்குமே நல்லதுதா இப்போயேவும் இவன் இதுக்கு இன்னோரு எக்ஸ்சாம்பிள் எப்படின்னா அவார்டு ஃபங்க்ஷன் இப்போது நமக்கு க்ராஜுவேட் அவார்டுனே வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு க்ராஜுவேட் அவார்ட் நடக்குது இந்த க்ராஜுவேட் அவார்டில் இப்போ வந்து ஒரு நிறைய அரியர் வச்சிருக்கவன் ஒருத்தன் இருக்கான் எல்லாத்தேயும் ஃபுல்லாக முடிச்சவன் ஒருத்தன் இருக்கான் ஓகேவா இப்போ ஃபுல்லாக முடிச்சவன் அவன் கோட் சூட்லாம் போட்டு அவன் போய் அவார்டு வாங்குவான் மெடல் வா மெடல் போட்டு அவார்டு போட்டு கோட் சூட்லாம் போட்டு கேப்லாம் போட்டு கேப்லாம் தூக்கி எறிவான் இதுவேவும் இதுவேவும் எப்படின்னா இதுவே எப்புடினா இது சர்டிஃபிக்கேட் வாங்காதவன் என்ன செய்வான் சர்டிஃபிக்கேட் வாங்காதவன் கீழே நின்று வேடிக்கைப் பார்ப்பான் அது ஏன் அந்த இது ஏன் பண்ணணும் அந்த க்ராஜுவேட் டே எதுக்கு அதுக்கு பண்ணாமையே இருக்கலாமே எதுக்கு நான் நான் வந்து படிப்பாளி நீ படிப்பாளி இல்லை அது ஏன் அந்த ஏற்றிப் பேசுகிறது குறைச்சிப் பேசுகிறது தாழ்த்திப் பேசுகிறது பேசுகிறது இப்படி பண்ணி பண்ணுறதுக்கு பண்ணாமையே இருக்கலாமில்ல ஆ பண்ணுறதுக்கு பண்ணாமையே இருக்கலாமில்ல இது வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் பொதுவாகவே க்ரா இப்போ என்ன சொல்கிறது இதுக்கு நீ கோட் சூட் போட்டுக் காண்மிக்கறத்துக்கு காண்மிக்காமையே இருந்தரலாம் உனக்கு அந்த ஷீல்டு கொடுத்துட்டு கொடுக்குறதுக்கு கொடுக்காமையே இருக்கலாம் ஓகேவா இப்போது வந்து எப்படின்னா எப்படி சொல்கிறது ம் எல்லாத்தேயும் சமன்னு தான் சொல்லி சமம் சமம் எல்லாத்தேயும் சமன்னு தான் சொல்லிக்கொடுக்குறீங்க அதுக்கு நீ இப்போ அது இப்படி அப்படி சொல்லும்போ படிக்கும் போது மட்டும் எல்லாம் சமன்னு சொல்லிக் கொடுக்கும்போது இதை மட்டும் ஏன் சமம் இல்லாமல் பண்ணுறீங்க ஓகேவா இது ஏன் பண்ணுறீங்க இதைப் பண்ணாமையே இருக்கலாமில்ல இதைப் பண்ணுறதுக்கு பண்ணாமையே இருக்கலாம் இது எப் எதுக்கு பண்ணாமையே இருக்கலான்னால் இதை எப்படி சொல்கிறது என்ன எப்படி எடுக்கிறது ஆ இப்போது வந்து நான் வந்து படிப்பாளி இல்லை இப்போ ஒருத்தன் படிக்கிற நல்லப் படிக்கிற ஒருத்தன் இருக்கான் இப்போ வந்து ஒரு மேம் வந்து இவன்கிட்ட ஒரு வேலை கொடுக்குறாங்க என்கிட்ட ஒரு வேலையும் கொடுக்கமாட்றாங்க என்னை கரைத்து கரைத்து ஊற்றிக்கிட்டே இருக்காங்க ஓகேவா இப்போ எப்படி கரைத்து கரைத்து ஊற்றிக்கிட்டே இருக்காங்கன்னால் அவன் வந்து ஏன்னால் அவன் சொன்ன வேலையை முடித்திடுவான் அவங்க சொன்ன வேலையை முடிக்க மாட்டேன்னு அவங்களுக்கே ஒரு இன்டென்ஷன் வந்துடும் ஏன்னால் நான் நல்லாப் படிக்க மாட்டேன் அவன் நல்லாப் படிப்பான் அந்த கான்செப்ட் ஏன் கொண்டு வரீங்க அது தான் பண்ணக்கூடாது ஓகேவா இப்போ வந்து எப்படின்னா நீங்கள் வந்து படிப்பை வச்சு ஏன் முடிவுப் பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் படிப்பை வச்சு ஏன் முடிவுப் பண்ணவேக் கூடாது அவன் அவன் இன்டென்ஷன் அவன் அவன் அவன் அவனோடய பொறுப்பு அவனோடய என்ன சொல்கிறது நோக்கத்தில் தான் இருக்குது அவன் அவனோடய நோக்கத்தில் தான் இருக்குது அவன் அவன் நோக்கத்தில் எப்படின்னா இப்போ வந்து பொதுவாக தான் கொடுக்கணும் இப்போ நான் வந்து மீடியமாகப் படிக்கிறேன் எப் நான் உண்மையிலேயே மீடியமாக தான் படிப்பேன் எனக்கு கொஞ்சம் அரியர்ஸ்லாம் இருக்குது அது நான் கொஞ்சம் மீடியமாக தான் படிப்பேன் மீடியமாக படிக்கிறேன்னால் எப்படின்னா நான் கொஞ்சம் மீடியமாக தான் படிப்பேன் இப்ப எனக் என் கூட ஒருத்தன் இருப்பான் அவன் வந்து நல்லாப் படிப்பான் நல்லாப் படிப்பான்னால் நல்லா படிக்க நல்லா நல்லாப் படிப்பான்னால் ஓரளவுக்குப் படிப்பான் பாஸ் பண்ணிடுவான் எல்லாத்துலேயும் ஓகேவா பாஸ் பண்ணிடுவான்னா அந்த மாதிரி இப்போ எப்படின்னா அவன் நல்லாப் படிக்கிறான் இப்போ நல்லாப் படிக்க மாட்டேன் அப்படின்னா அவன் அப் அப்போ வந்து நான் வந்து எந்த எல்லா காரியத்தையும் தப்புத் தப்பாக தான் பண்ணுவேன் அப்போ எல்லாக் காரியமும் அவன் நல்லாப் பண்ணுவான்னு அர்த்தம் ஆயிடுமா புரியாது ஏன்னால் நான் ஏன்னாக்க ஏன்னால் எனக்கு இதில் மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனை ஏன்னால் மற்ற வேலைகள்லாம் கொடுத்தா நல்லா தான் பண்ணுவேன் ஏன்னால் எனக்கு இது படிப்பு விஷயத்துல கொஞ்சம் என்ன சொல்கிறது நான் கொஞ்சம் ஸ்லோ அவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு அவ்வளோ தான் ஏன்னால் அவன் படிக்கிற விஷயத்துல கொஞ்சம் ஃபாஸ்ட்டு மற்ற எல்லா விஷயத்துலையும் ஸ்லோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஓகேவா இந்த மாதிரிக் கூட இருக்கலாமில்ல இந்த மாதிரி இருக்குறதில் நீங்கள் ஏன் தாழ்த்தி தாவழ்த்து பேசவேக்கூடாது நீ ஏன் நீ வந்து ரொம்ப வந்து வால் ரொம்ப அதிகம் நான் வந்து ரொம்பக் கம்மி நீ அதிக க்ரேடு நான் கம்மி க்ரேடு நீ அதிக க்ரேடை வச்சு என்னப் பண்ணப்போகிற நீ அதிக க்ரேடு வச்சிருந்தாலும் நீ வேலைக்குத் தான் போகப்போகிற நான் பாஸ் பண்ணாலும் அதே வேலைக்குத் தான் போகப்போறேன் எனக்கும் அதே க்ரேடு தான் உனக்கும் அதே க்ரேடு தான் என்ன உனக்கு அதிக மார்க் வரும் எனக்கு கம்மி மார்க் வரும் ரெண்டு பேருமே என்ன நீ பார்க்குற வேலையை தான் நானும் பார்க்கப் போகிறேன் நான் பார்க்குற வேலையை தான் நீ பார்க்கப் போகிற அது ஏன் தாழ்த்தி பார்க்குற என்ன நீ கொஞ்சம் உசந்து உட்காந்து பார்த்தேன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் கீழே உனக்கு ரெண்டு மூணு ஸ்டெப்புக்கு கீழே உக்காந்து பார்க்கப் போகிறேன் ஆனால் நீங்கள் பார்க்குற வேலை ஒன்று தான் நான் பார்க்குற வேலை ஏன்னா நான் கஷ்டப்பட்டு பார்க்குறேன் நீ சா ஈஸியாக உக்காந்துப் பார்க்குற ஏன்னால் நீ படித்த ப ஈஸியாக படித்த ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து நீ அந்த மாதிரி இடத்துக்கு வந்திருப்ப நானும் கஷ்டப்பட்டு படித்து தான் வந்திருப்பேன் ஏன்னால் என்னால் முடியல ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பேன் அவ்வளோ தான் பிரச்சனை

இப்போது வந்து எப்படின்னா யாரையும் தாழ்த்திப் பேசாமல் இருக்கணும் அது தான் இப்போ பிரச்சனை யார்கிட்டையும் தாழ்த்திப் பேசாதீங்க என்றைக்குமே யாரையுமே தாழ்த்திப் பேசவேக்கூடாது எவ்வளோப் பெரிய பிரச்சினையா இருந்தாலும் தாழ்த்திப் பேசவேக்கூடாது நீ ஒரு இடத்துல இருக்கே நான் ஒரு இடத்துல இருக்கேன் அப்புடிலாம் இருக்கவேக்கூடாது என்றைக்குமே இருக்கக்கூடாது நீயும் நானும் ஒன்று தான் என்றைக்குமே ஒன்று தான் ஏன்னால் நீயும் உனக்கும் ஆண்டவன் எல்லாத்தேயும் கொடுத்துருக்கான் எனக்கும் ஆண்டவன் எல்லாத்தேயும் கொடுத்துருக்கான் என்ன உன்னால் அதிகப் படிப்பு படிக்க முடியுது என்னால் கொஞ்சம் படிக்க முடியல அவ்வளோ தான் ஏன்னால் நீ படிக்கிறத நானும் படிக்கலாம் படிக்கணுன்னு நினச்சா படிப்பேன் அவ்வளோ தான் ஏன்னால் அந்த படிக்க முடிஞ்சால் படிப்பேன்னால் அப்போ படிக்க வேண்டியது தானேன்னு நீ கேட்கலாம் ஆனால் படிக்க வேண்டியதான் கே அந்த இடத்துல தன் பிரச்சனை ஏன்னால் நீ வந்து உனக்கு டக்குன்னு படிக்கணும் உனக்கு டக்குன்னு நீ புரிஞ்சிக்குவே எங்களால் அப்படிப் புரிஞ்சிக்க முடியாது ஏன்னால் நாங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோ எங்களால் முடிஞ்ச அளவு தான் நான் ட்ரை பண்ண முடியும் உன் அளவுக்கு எனக்கு ட்ரை பண்ண முடியாதுன்னு சொன்னால் முடியாது தான் ஓகேவா அதுக்காண்டி உன்னை தப்புன்னு சொல்லலை ஏன்னால் யார்கிட்டையும் தாழ் யாரையும் தாழ்ந்து பேசவேக் கூடாது ஓகேவா அதுதான் நான் சொல்ல வர்றது